சொட்டுநீர் பாசனம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையில் வந்துட்டு என்னோடய செடிக்கு வந்துட்டு தண்ணி சேர்ந்துட்டே இருக்கும் அது எப்படி அப்படின்னா ஒரு பெரிய தண்ணித் தொட்டியில் ஆறுலேயிருந்து ஏழு நாளைக்கு தேவையான தண்ணீரை வந்துட்டு அதில் நிரப்பி வச்சிடுவாங்க ஸோ அது மூலமாக ஒரு பைப் கனெக்ட் பண்ணி அதுலேயிருந்து என் செடிக்கு என் செடிக்கு வந்துட்டு தண்ணி வந்துட்டு வந்துட்டே இருக்கும் இது வந்துட்டு ஒரு ஆறுலேயிருந்து ஏழு நாள் வரைக்கும் இருக்கும் அதுபோக வீட்டில அப்பா அம்மா எல்லாரும் இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்னோடய செடியை இந்த அளவுக்கு எடுத்து பார்த்துக்க முடியுமா அந்த அளவுக்கு அவங்க எடுத்து பார்த்துப்பாங்க